விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியமான சில உள்ளூர் ஊடகம் பார்த்தோனா லோக்கல் டிவி லோக்கல் சேனல் டிவி சேனல்ஸ்தான் யூஸ் பண்ணுறோம் அது மூலயமாதான் நாங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் தெரிஞ்சுப்போம் ஆனால் எ எ அது எப்படி இணைக்குதுன்னு பார்த்தோனா எந்த எந்தெந்த நியூஸ்ஃபோக் எந்த நியூஸ் போட்டாலும் அந்த எங்கே கேபிள் சேனல்தான் இணைப்பாங்க அதை வச்சு அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுப்போம் எங்கள் ஊரில் என்னான்னால் செய்தித்தாள் வருதுன்னால் தினத்தந்தி தினமலரு அப்புறோம் தி தின ம மணி மாலை மலர் அதில் வரும் அதில் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குனே பெசிவிக்காக கொடுத்துருப்பாங்க தனி பேஜில் அந்த பேஜில் போய்விட்டுதான் நாங்கள் பார்த்துப்போம் விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கு அந்த பேஜில் போய்விட்டு அந்த நியூஸ் பார்த்துப்போம் அதேமாரி அங்கே விழுப்புர விழுப்புரம் மாவட்டத்தில் எது இது ஃபேமஸ்னால் அந்த வர்ஷம் வர்ஷம் எங்கள் வில்லேஜ்ஜு விழுப்புரம் சிட்டியில் வந்து விழுப்புரம் சிட்டினு ஒரு பேஜ் இருக்குது அதேமாரி இந்த ஊடகங்களை பார்த்திங்கனா ஃபேஸ்புக்கில் வந்து விழுப்புரம் சிட்டி அப்புறோம் இன்ஸ்டாக்ராம்லியும் விழுப்புரம் சிட்டினு ஒரு பேஜ் இருக்குது அதுலையும் தெரிஞ்சுப்போம் விழுப்புரத்தில் என்ன நடந்தாலும் அதேமாரி அங்கே எது ஃபேமஸ்னு பார்த்திங்கனா இந்த வர்ஷம் வர்ஷம் குவாக திருவிழா நடக்கும் அங்கேதான் இந்தியாவில் மொதல் ஒரு ஒரே இடத்துல அந்த ஒரே ஒரு கோயில்தான் இருக்குது அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது அது அந்த வர்ஷம் வர்ஷம் அந்த செய்தியை மட்டும் பார்த்து தெரிஞ்சுப்போம் எங்கள் கேபிள் சேனலில் அதேமாரி அந்த திருவிழா எதுக்கு எதனாலே ஃபேமஸ்னால் அந்த அதை வந்து அந்த சாமி வந்து ஒ ஒருப் ஒரு பக்கம் வந்து ஆணாகவும் ஒரு பக்கோம் பெண்ணாகவும் இருக்கும் அது அதனாலே அந்த குவாக அந்த திருநங்கையெலாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்து கும்பிட்ற இடமே அந்த குவாக திருவிழா அந்த கோயிலில்தான் அதனாலே அந்த செய்தியை பார்த்து தெரிஞ்சுப்போம் இதுதான் எங்கள் ஊர் ஊடகங்கள்